ஆன்லைனில் ஒரு சேலை ஒன்று பார்த்தோம் அந்த சேலையை ஆர்ட்ரு பண்ணுறதுக்கு ஆர்ட்ரு பண்ணிவிட்டோம் சரி இதை எடுப்போம் அப்படின்னு அங்கிருந்து ஆர்ட்ரு பண்ணிணது நாங்கள் ஒரு கலரை சூஸ் பண்ணி அனுப்பினோம் அவங்க கொடுத்து விட்டது ஒரு கலரு அது கலரை பார்த்தா எனக்கு கலரு நம்மளது விட்ட கலர் வேறு இந்த வந்த கலர் வேறேயா இருக்கே பிள்ள என்னப் பிள்ள இந்த கலர் நல்லாவே இல்லை இது எதுக்கு இந்த சேலை இது எதுக்கு நானூற்றி எண்பது ரூபாக்கு நல்லாவே இல்லை துணியும் சரி இல்லை அதனால இது வேஸ்ட்டு துணியை ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னுட்டேன் திருப்பி நாங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம் ரிட்டர்ன் பண்ணோம்னால் அந்த காசு பேங்க்கு தான் வரும் அப்படின்டாங்க சரி பேங்க்குக்கு வந்துட்டு போதுன்னோம் திருப்பி ஒரு மசாலா டப்பா போடுற மாதிரி ஒரு டப்பா பார்த்தோம் முந்நூற்றி எழுவது ரூபான்னா அந்த டப்பாவை வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த டப்பா வாங்குகிறதுக்கு ஆர்ட்ரு பண்ணிவிட்டோம் டப்பாவும் வந்துட்டு டப்பா வந்துதுன்னால் அது ஒ பார்க்க திறந்தா ஒன்று ரெண்டு டப்பா மூடி இல்லாமலேயே இருந்திருக்கு சில டப்பா சப்பி இருந்திருக்கு டப்பாவே வித்தியாசமாக இருக்குது எல்லாமே என்னப் பிள்ள டப்பாவை பூரா பார்க்கும் போது இப்படி இருக்குது இது என்ன ஒன்னுமில சப்பி போயிருக்குது ஒன்று டப்பாவில் மூடி இல்லாமல் இருக்கே இது வேஸ்ட்டு இல்லை அப்போது இது நம்ம கடையிலே போய் பார்த்துட்டு எடுத்துடலாமோ இந்த டப்பாவெல்லாம் வேஸ்ட்டாக நம்ம ஆர்ட்ரு பண்ணிட்டேனு என் மகளை பிடிச்சி திட்டினேன் திருப்பி திட்டிவிட்டு அந்தாலே கொடுத்தாச்சி ஒரு செல்லு வச்சுரு என் மகன் வெளியூர்லேருந்து ஒரு செல்லு ஆர்ட்ரு பண்ணி எனக்கு அனுப்பினான் அந்த செல்லை ஆன்லைனில் அனுப்பியிருக்கேமா நீ வாங்கிக்கோ அப்படின்னு எட்டாயிரரூவான்னு வாங்கினோம் வாங்கிகிட்டு வந்திருக்கோம் அந்த செல்லை வீட்டுக்கும் வந்துட்டு வந்ததுக்கு பிறகு போட்டால் சார்ஜர் இல்லை செல்லுக்கு சார்ஜர் இல்லாமல் அந்த செல்லை வெறும் செல்லை மட்டும் கவரில் போட்டு ஒரு டப்பா போட்டு தந்துவிட்டான் என்னப் பிள்ள சார்ஜர் இல்லையே அப்படின்ட்டு அப்புறம் சரி சார்ஜர் வேண்டும் என்ன செய்யேன்னு திருப்பி பார்த்தா இன்னும் இரநூறுபா கொடுத்து சார்ஜர் வாங்கணும் இது எதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஆன்லைனில் வாங்கினத செல்லை ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னேன் அவன்தான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ட்டான் அப்போது அவன்கிட்ட சத்தம் போட்டேன் இந்த ஆன்லைனில் உள்ள பொருளை வாங்காதீக எது வாங்கினாலும் என்ன நல்லாவா இருக்குது ஒன்று வாங்கிறதா இருந்தால் உருப்படியாக இருக்கணும் அதை வாங்கணும் ஏன் அதே மொத்தமாகதான் அவன்கிட்டையும் காசை கட்டுறோம் அந்த காசை கடையில் கட்டி மொத்தமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே இதை எதுக்கு ஆன்லைனில் கட்டணும் ஆன்லைனிலே இப்போ இந்த எட்டாயிரம் ரூபாய் செல்லை கடையிலேயும் எட்டாயிரம் ரூபாதான் அதே மொத்தமாகதான் கட்ட போகப் போகிறோம் அங்கேயே எடுத்துகிட்டு போயிட வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு விட்டுட்டேன் திரும்பி என் மகள் ஒரு சுடிதார் ஒன்று ஆர்டர் பண்ணாள் என்னது ஆன்லைனில் நூற்றம்பது ரூபா தாம்மா இந்த சுடிதாரு நான் வாங்குகிறேன் நான் சொன்னேன் ஏய் பிள்ள ஆன்லைனிலே ஆர்டர் பண்ணாதே எந்த பொருள் எடுத்தாலும் வரமாட்டேது நல்லாவே வரமாட்டேது நீ எடுத்த பொருள் பூராவும் வம்பாக போய்விட்டு டப்பா எடுத்த அந்த செல்லை எடுத்தோம் சேலை எடுத்த எல்லாத்தையும் எடுத்த எல்லா ஒன்றாவது இது உருப்படியாக இருக்க எல்லாம் ரிட்டர்ன் ரிட்டர்ன் போகுது அதனால அது வேண்டாம் வேஸ்ட்டு அதுக்காக நீ கடையில் எடுத்துகிட்டு போ ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணுறங்கிறதே ஆர்ட்ரு பண்ணாதே அப்படின் சொல்லிட்டு அவளை சத்தம் போட்டேன் இல்லைம்மா நல்லா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்திருக்கேன் அப்படின்னா சரி நீ ஆர்ட்ரு பண்ணு அப்படின்னுட்டு எனக்கு கோவம்னால் தாங்க முடியல சரி ஆர்ட்ரு பண்ணு எப்படிதான் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னேன் ஆனால் நல்லா இருந்துச்சு வந்தது அந்த துணியும் கொஞ்சம் நல்லா க்வாலிட்டி நல்லா இருந்தது பரவாயில்லை நூற்றம்பது ரூபாக்கு அந்த சேலை வந்தது விட்ட சுடிதார் சட்டை டாப்பும் நல்ல இருந்துச்சு பரவாயில்லாமல் இருந்தது சரி இருக்கட்டும் நல்லா இருக்காப் பிள்ள அப்போ இதையாவது ஒன்று இதேமாதிரி வேறு எதுவும் வந்தால் போடுன்னுவிட்டேன் சரின்னு சொல்லிட்டு ஒரு கம்மல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் கம்மல் நல்லாயிருக்கே மாடலாக இருக்குது னு சொல்லிட்டு மூணு கம்மல் அப்படின் மூணு கம்மலாக எடுக்கணும் செட்டாக அப்படின்னுட்டான் சரி எடுன்னு எடுப்போம் த தங்கச்சிக்கு சித்தி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துக்குல்லாம் எடுணுன்ட்டேன் கம்மலை எடுத்தால் கம்மலை பார்த்து எடுத்தாச்சு ஒரு ரெண்டு நாள்தான் தண்ணிக்குள்ளே காதில் போட்டு குளிச்சுருக்கா மூணாவது நாள் வெள்ளையாக போய்விட்டு கம்மல் வரும்போது மஞ்சள் மஞ்சள்னு இருந்த கம்மல் வெள்ளையாகவே போய்விட்டு என்னப் பிள்ள வெள்ளையாக போய்விட்டு கம்மல் ஒரு ரெண்டு நாளையில் கறுத்து போச்சே அப்படின்ட்டு இவளை சத்தம் போட்டேன் அதுதான் ஆன்லைனில் உள்ள பொருள் ஒன்று நல்லாயிருந்தா ஒன்று நல்லாயிருக்கமாட்டுக்கு அப்போ இது வேஸ்ட்டு தான் ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணுறதே வேஸ்ட்டு தான்